என் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஸ் பிரச்சனை சந்திச்சதுனால் எனக்கு கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு நான் வந்து ரோட்ல வந்துகிட்ருக்கும்போது திடீர்னு ஒரு நாய் குறுக்கால வந்து கீழ விழுந்து என் கால் ரொம்பவுமே பெரிய அடி வாங்கிருச்சு அது வந்து கிட்டத்தட்ட அது சரியாவுறதுக்கு ஒரு நாலு மாசம் பக்கம் எனக்கு சரியாயிருச்சி அது வந்து ரொம்பவுமே கஷ்டப்பட்டேன் ஃபர்ஸ்ட் ஒரு மூணு மாசம் ரெண்டு மாசம்லாம் ரொம்ப வலி ரொம்ப வேதனையாக தான் ஆஸ்பிட்டல்ல படுத்துகிட்ருந்தேன் அந்த வலி எல்லாமே தாங்குறதுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக தான் எனக்கு இருந்துச்சு இப்போ வந்து எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை நான் வந்து ரெக்கவரி ஆகி வந்துட்டேன் இருந்தாலுமே அது எனக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை தான் வீட்டில எல்லாருக்குமே என் நான் மட்டும் பாதித்தது இல்லாமல் என்ன சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அதனால பாதித்தாங்க என்ன சொல்ல வரேன்னா அப்புறம் இந்த மாதிரி எதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சின்னால் நாம்மளே வந்து அதைய சமாளிக்கிற மாதிரி நமக்கு என்ன சொல்கிறது சக்தி ஒன்று வேணும்